உலகிலேயே தமிழ்மொழி ரொம்ப சிறந்த மொழிங்க ஆனால் அதைதான் நிறைய பேர் பேசமாட்டேன்கிறாங்க அதை பேசுறது கடினம் கடினனு சொல்லிகிட்டே காலத்தை ஓட்டிறாங்க ரெண்டாவது சுத் தூய தமிழில் பேசுறது கடினம் தான் இருந்தாலும் பேசி பேசி பழகின்னா ரொம்ப அருமையாக பண்ணிக்கலாம் அதில் இல்லாதது ஒன்றுமே இல்லையே எத்தனை இலக்கியங்கள் இருக்கு தெரியுமா அவ்வளோ இலக்கியங்கள் இருக்கு நான் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் தொட்டாலே இனிக்கும்னு சொல்லிட்டு தமிழ்மொழியில் அவ்வளோ கொட்டி கிடக்குதுங்க அதை தொட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இனிக்கும் அதுதான் அதனுடைய கான்செப்ட் அந்த மாதிரி தமிழில் இருக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை அந்த மொழியை எல்லாேரும் பேசணும் அந்த மொழியை பேச வைக்கிறதான் இப்போ நம்ம சவாலாக இருக்கு எல்லாேருமே ஆங்கில மோகம் கொண்டு அலையிறதால் ஆங்கிலத்தில் பேசுனால்தான் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தைங்களே ஆங்கிலத்தில் பேசினால் தான் அப்பா அம்மாவுக்கு விருப்பமாக இருக்கு அந்த இதெலாம் மாறத்துக்கு நம்ம சில வழி வகைகளை செய்யணும் தமிழ்மொழியை வந்து எல்லா ஆட்சி மொழியாக்கணும் தமிழ்மொழி வந்து எல்லா உலகத்திலேயும் எல்லா நாடுகளிலையும் கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு அதனுடைய சிறப்பை வந்து எல்லாேருக்கும் தெரிய வைக்கணும் அதுதான் நம்முடைய சவாலாக இங்கே இருக்கு அதை நம்ம செய்து காட்டணும்